ஹலோ சார் எஸ் சார் ப சார் எனக்கு ஒன் ஒன் கேஜி ஆரஞ்சும் ஒன் கேஜி சப்போட்டாவும் வேணும் சார் ஆ எனக்கு அந்த கமலா ஆரஞ்ச் இருக்குதுல்ல சார் அதில் எனக்கு சின்ன சைஸ் வேணும் கிலோ நூறுபாயா சார் ஆ ம் எனக்கு கமலா ஆரஞ்ச் வேணும் சார்

இல்லை சார் பெரிய சைஸ் வேணும் சார் சப்போட்டா பழம் நூற்றைம்பது வருமா சார் ஆ ஓகே

ஸ்டாபெரி இருக்கா சார் ம் ஆ நூற்றைம்பதுரூவா சரி ஓகே சார் அவகோடாவும் வேணும் ஒன் கேஜியா சார் ஆ கொஞ்சம் ரிடக்ஷன்லாம் பண்ண மாட்டீங்கள்ல ஆ ஓகே ஓகே சார் அவகேடோ வந்து ஒன் கேஜி ஆ ஆரஞ்ச் ஒன் கேஜி சப்போட்டா ஒன் கேஜி இது ஆப்பிள் வந்து ஆ இது டூ கேஜி கொடுங்க சார்

ஆ இந்த காஷ்மீர் ஆப்பிளு வேணும் சார் ம் கிலோவா ஆ ரெண்டு ஆ ம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் எங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க சார் ஆ மேட்டுப்பட்டி சார் ம் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் ஆ மேட்டுப்பட்டி வந்துவிட்டு திருநகர் வந்துவிட்டு கால் பண்ண சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் ஓகே சார் ஆ ஆ தேங்க்யூ சார் ம்